ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க நீங்கள் ஆ சொல்லுங்கள் அப்படிங்களா பங்களாப்பூரில் எந்த ஏரியாங்க ஓ ஓகே வீடு வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது

ஆ ஆல்ட்ரேஷன் என்னென்ன பண்ணணும் ஓ கிச்சன் டைல்ஸ் ஒட்டணும் ஓகே ஓகே ஓகே டோர் சாமி ரூமில் ஒரு டோரு ஓ ரெண்டு டோர் வைக்கணுமா மொத்தம்

ஓ பாத்ரூம்க்கு டைல்ஸ் ஒட்டணுமா ஓகே ஒரு ரூம் மட்டும் நீங்கள் பண்ணணுன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ஆகும் நீங்கள் சொன்ன மொத்தம் கிச்சன் பெட்ரூம் ஹால்லு சாமி ரூம் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தி பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு நாலேகால் லட்சம் ஆகும் ஆ இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறக்கு ஒன் மந்த் ஆயிடும் அதுவுமில்லாது நீங்கள் ரெண்டு டோர் சொல்லியிருக்கீங்க அந்த ரெண்டு டோர் நாங்கள் வந்து எல்லாமே விட்டு தேக்காலான அந்த மரம் தான் அதில்தான் பண்ணுறோம் உங்களுக்கு அந்த டோர்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரமாவது வரும் ஒரு டோர் இது வந்து ரெண்டு டோருங்கும்போது உங்களுக்கு அதுவே ரேட் ஆகுது ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்துடும் அதுபோக டைல்ஸ்ஸு நீங்கள் சைடில் இதில் ஒட்டணுங்கிறீங்க எப்படி பார்த்தாலும் மொத்தமாக உங்களுக்குப் பண்ணுறக்கு வந்து ஒரு நாலேகால் லட்சம் வந்துடும் அதுபோக வேறு ஏதா ஆல்ட்ரேஷன் இருக்குதுங்களா இவ்வளோதாங்களா ஆ ஓகே ஆ சரி ஓகேங்க உங்களுக்கு எப்போ ஸ்டாட் பண்ணணும் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டாட் பண்ணிக்கிலாங்களா ஆ ஓகே ஓகேங்க சரி ஓகேங்க